நான் இந்த வருடம் தீபாளிக்கி வந்து பார்த்திங்கனா நான் எங்கேயும் போகலை பெருசாக தீபாளி அன்னைக்கு ஆனால் தீபாளி அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு வந்து வெளியே போயிருந்தோம் எங்கென்னா வந்து பார்த்திங்கனா லுலு மால் போயிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கனா நைட்டு ஷாப்பிங் போயிருந்தோம் இருக்கிறதலே மறக்க முடியாத நாள் அது தான் என்னன்னா வந்து பார்த்திங்கனா நைட் அந்நேரத்துக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி அதை வந்து நாங்கள் வெளியே உட்காந்து சாப்பிட்டோம் அந்த ஒரு காற்றாட உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்பறம் வந்து பார்த்திங்கனா நிறைய பர்ச்சேஸ் பண்ணி அந்த நைட் ஒரு ரெண்டு மணிக்கு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்பறம் வந்து வெளியில் வந்து ஒரு பேக்கிரில் போய் ஒரு டீ குடித்தோம் சரிங்களா ஸோ இருக்கிறதில் வந்து இது தான் என்னோடய பெஸ்ட்டு தீபாளி ஸோ அதுக்கப்பறம் வந்து பார்த்திங்கனா தீபாளி அன்னைக்கு காலையில் எழுந்துருச்சி எப்போவும் போல் வந்து குளித்து ரெடி ஆகி தீபாளி அன்னைக்கு வந்து பார்த்திங்கனா எப்பவும் தெரியும் நான்வெஜ் ப்ரேக்ஃபாஸ்ட்டு தான் ஸோ அதனால வந்து சிக்கன் குழம்பு இட்லி இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க மத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கனா இது மட்டன் அதுக்கப்றம் பிரியாணி சிக்கன் பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க ஸோ காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்பறம் வந்து பார்த்திங்கனா இது ஃபுல்லாக வெடி வெடிக்க ஆரம்பித்தோம் என்ன மாதிரி வெடினா ஆட்டம் பாம் லக்ஷ்மி வெடி சரவெடி இந்த மாதிரி இருக்கறதில் இருபத்தஞ்சி வாலா வெடி இந்த மாதிரி எல்லாம் வெடியும் வெடிச்சுட்டு அதுக்கப்பறம் வந்து பார்த்திங்கனா மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாய்ங்காலமும் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி இதெலாம் பண்ணுணோம் சின்ன சின்ன வெடியெலாம் வச்சோம் சின்ன சின்ன வெடியெலாம் வந்து பார்த்திங்கனா கம்பி மத்தாப்பு அதுக்கப்பறம் புஸ்வானம் சங்கு சக்கரம் அதுக்கப்பறம் பூந்தொட்டி இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக வர பூந்தொட்டி அதுக்கப்றம் சின்ன வெடி சின்ன வெடி வந்து பார்த்திங்கனா மேலே வரைக்கும் போய் வெடிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி வெடிங்கள்லாம் வந்து நிறைய வெடித்தோம் இந்த தடவை அதுவும் இல்லாமல் என்னனு தெரியாமல் நிறைய வெடியும் வெடித்தோம் அதுக்கப்றம் வந்து பார்த்திங்கனா நைட்டு வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து திரும்ப வெளியே போயிருந்தோம் ஓகேங்களா திரும்ப வெளியே போயிட்டு அதே மாதிரி வந்து வெளியே ஊர் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்றம் அடுத்த நாள் வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இது தான் மறக்க முடியாத தீபாளி அண்டு இந்த தீபாளிக்கி வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து மூணு வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து அதை உருவாக்கி டிசைன் பண்ணி அவங்க வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க ஸோ ட்ரெஸ் வந்து எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் ஒரு மூணு பேர் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தோம் ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ் அந்த ஃப்ராகு இப்படி தான் என்னோடய தீபாளி போச்சு